ஹலோ நான் ரவி பேசுகிறேன் டெஸ்லா கேப் சர்விஸா நான் நேற்று நைட்டு எட்டு மணிக்கு வந்து கேப் வந்து புக் பண்ணியிருந்தேன் பட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் செஞ்சிக்கு போகிறதுக்கு நாலு மணிலிருந்து வெயிட் பண்ணுறேன் இன்னும் வந்து கேப் வந்து வரவே இல்லை கிட்டத்தட்ட ஹாஃப் ஆன் அவர் ஆகிடுச்சி ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேப்பில் போய்கிட்டுருக்க எதுக்காக அப்படினு உங்கள் கிட்டே சொல்கிறேன் அப்படினா அந்த கேப் வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக ஏன் அப்படின்னா இப்போ நால்ரைக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா என்னால் அதில் போனோம் அப்படின்னா அந்த செஞ்சிக்கு போகிறது வந்து குளோஸ் ஆகிடும் அந்த செஞ்சிக் கோட்டைக்கு ஸோ அதனால் வந்து ரீச் ஆக முடியாது ஸோ அதனால வந்து வேறு கேப்பில் போய்கிட்டுருக்க ஸோ அதனால் இந்த கேப் வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க என்னோடய மணியை என்ன பண்ணுறிங்க அப்படின்னா இந்த ஃபோன் நம்பருக்கே வந்து ரீபே பண்ணிவிடுங்க